ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ கிடைக்கும் சார் ஒரு கிலோ தக்காளி வந்து நீங்கள் ஐம்பது ரூபா வருது சார் வெங்காயன்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஐம்பது ரூபா தான் சார் வருது பச்சை மிளகா வந்து உங்களுக்கு ஒரு கிலோ இருபது ரூபா வருது சார் உங்களுக்கு எப்போ வேணும் எவ்வளோ வேணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்க ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் சார் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இல்லை சமையல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி காலைலே கூட டெலிவரி பண்ணிறோம் சார் ஃப்ரெஷ்ஷாக எத்தனை மணிக்கு சார் ம் ஆ சரிங்க சார் கண்டிப்பாக நான் வண்டியில் போட்டு அனுபுச்சிட்றேன் நீங்கள் எனக்கு உங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார் சரி ஓகே சார் சார் திரும்ப உங்கள் ஆர்டர் மட்டும் எனக்கு ஒரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன் சார் நீங்கள் வந்து என்னென்ன வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கேரட்டு பீன்ஸு அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு முப்பது கிலோ வெங்காயம் முப்பது கிலோ தக்காளி முப்பது கிலோ அப்புறம் பச்சை மிளகா வந்து இருபது கிலோ கேட்டுருக்கீங்க சார் கரெக்டாக சரிங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் இது பேமெண்ட்டு மட்டும் நீங்கள் ஜிபே ஸ்கேனர் வந்து இதே நம்பருக்கு அனுப்புகிறேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அனுச்சுருங்க சார் ஆ சரிங்க சார் நான் அனுபுச்சிவுட்டுறேன் சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எங்கள் கடையை ரெஃபர் பண்ணிவிடுங்க சார் ஆ நன்றி நன்றி